எந்த சட்டத்து இதில் பார்த்தோன்னாக்கா இப்போ நிலத்துல ஒரு பிரச்சினனா அதுக்குண்டான ஆளு போய் தே அனுபவம் இருக்கிற ஆளுங்களை போய் பார்த்து பேச வேண்டி தான் அவங்ககிட்ட பேசிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய சஜ்ஜஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன அனுபவம் கொண்டு எந்த டிப்பார்ட்மெண்ட் இதில் வக்கீல் ஆஃபீஸில் போய் பார்க்கணுமோ இல்லை தேவயில்ல ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் போய் பார்க்கலாம் இல்லை தாலுக்கா ஆஃபீஸில் போய் இதை டிபார்ட்மெண்ட் மனு கொடுத்து இதுமாதிரி பேசுணுன்னா அவங்ககிட்ட போய் அணுகி அவங்க என்னென்ன தீர்வு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான அந்த சொல்யூஷனை பார்த்து பண்ணி ஒவ்வொரு டிப்பார்ட்மெண்ட்டாக இது பண்ணி கேட்டு செஞ்சு பண்ணிக்க வேண்டியை தான் அப்படி நிவர்த்தி ஆகலன்னும் போது இப்போ இது பெட்டிஷன் ம மனு போட வேண்டிய தான் கலெக்டர்ட்டையோ இல்லை வேறு யார்ட்டையோ தெரிஞ்சவங்க மூலிமா வச்சு எழுதிப்போட்டு அது அப்படி இல்லாத அப்டியும் ஆகல செய்யமுடில்ல இல்லை வேறு ஏதாச்சும் வழி ஏதா பண்ணணுன்னாக்கா நம்ம வேறு ஏதாச்சும் மூலிமா தெரிஞ்சவங்க மூலியமாக யாரையாது கூட்டு போய் பார்த்து ஏதாவது பேச வேண்டியதாக எந்த இடத்துல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நிலத்த உண்மையாக வந்து பார்க்கம் போது சொத்து காப்பாற்றது பெரிய விஷயமா இருக்குது சாமி ஐயோ